ஹலோ சொல்லுங்க எங்கிருந்துமா பேசுகிறீங்க சிவகங்கையா சிவகங்கையில் இருந்து பேசுகிறீங்களா சிவகங்கைக்கு அங்கிருந்து போய்விட்டுதான் இப்போ செட்டிநாடு பேலஸ் வந்திருக்கேன் திரும்ப சிவகங்கைக்கு வரணுமா எங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்டில் நிற்குறீங்களா வீட்டில் நிற்குறீங்களா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்டிலே நிற்குறீங்களா சரி ஓகேமா அங்கிருந்து வ போய்விட்டு எப்போ திரும்ப வர்றது ஹாஃப் அன் ஹவரிலே திரும்பி வந்துடுவீங்களா இல்லை இப்போதான் ஒருத்தங்க கால் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு வேறு வரச் சொன்னாங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்க யார் நீங்கள் மட்டும் வர்றீங்களா எப்படி ஓ அப்படியா சரி சரி அப்போ நீங்கள் வந்து இங்கிருந்து போய்விட்டு அரை மணி நேரத்திலே எப்படி திரும்பி வரமுடியும் ஏன்னால் இந்த ரோடு வேறு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க சுற்றிதான் போக முடியும் நீங்கள் ஒரு இருநூத்தம்பது ரூபா கொடுத்துர்றீங்களா அப்படியா ஓ அப்படியா சரி சரி போய்விட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அதுக்குள்ளே வந்துடுறேன் அங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்டே நில்லுங்க இது உங்கள் நம்பர் தானே வந்துட்டு கால் பண்ணுறேன் சரி ஓகே